விவசாயத்தில் விவசாயிங்க நாங்கள் வந்து பேசிக்கா நாங்கள் விவசாயிங்கதாங்க விவசாயம் பண்ணுறோம் அந்த விவசாயத்தயேவே நாங்கள் எப்பவும் நம்பி இருக்கற முடியாது இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மெயினாக வாழை பூச்செடி மஞ்சள் இதை மாற்றி மாற்றி போடுவோம் கம்பு இப்போ சிறு பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா கம்பு சோளம் பயிர் தட்டக்கொட்டை தட்டக்காய் இ இது மாதிரி மாற்றி மாற்றி போடுவோம் ஆனால் விவசாயத்தை பொறுத்தை வரைக்கும் எப்பவும் உங்களை வந்து உங்களுக்கு லாபத்தவே கொடுக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு பட்டம் தூக்கும் ஒரு பட்டம் இறக்கும் நம்ம அது முக்கியமாக வந்து மழை அதிகமாக பெஞ்சாலும் பாடு மழை கம்மியாக பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் தண்ணியும் வேணும் தண்ணி அதிகமாக போய்ச்சினா தண்ணி இல்லாத நிலத்துல தேங்கி மழை அதிகமாக பெயிறப்ப தண்ணி நிலத்துல தேங்கி பயிரல்லான் வந்து அழுகி செத்துபோயிரும் ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம அதை மட்டுமே நம்பி நம்ம வந்து நம்ம வாழ்கை வந்து ஓட்ட முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து விவசாயிங்க இருக்கிறவங்க நிலங்கள் வச்சிருக்குறவங்க இன்னொரு தொழில் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு தொழிலாச்சும் வச்சிருப்பாங்க அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா மாடு ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது வச்சிருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் வச்சிருக்குறது வந்து மாடு வச்சிருப்பாங்க மாடு ஏன்னா ஒரு நம் தோட்டத்தில் காட்டில் வச்சிருந்தம்னா எதோ ஒரு கொஞ்சம் இடத்துல இந்த மக்காசோளம் சோளம் போட்டு அதுங்களுக்கு ஒரு பயிர் பண்ணிட்டோம்னா கூட அதுக்கப்புறம் நமக்கு நம்ம கொஞ்ச கொஞ்சம் மேய்ச்சி கட்டிட்டு பால் நம்ம வந்து கறந்து ஊற்றி அந்த பால் வருமானத்தை நம்ம வந்து அன்றாடய செலவுக்கு அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்தோடய தேவை பேசிக் தேவை நம்ம ஒன்று வந்து நிறவேத்துறதுக்கு வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த பால் விற்கிற பால் விற்று நம்மளுக்கு வர காசு அதுக்கப்புறம் வந்து ஆடு வச்சி வளர்ப்போம் ஆடு வந்து ஆடு வந்து நீங்க பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறம் போதே கொஞ்சம் கொஞ்சம் அதுகளை மேய்ச்சி கட்டிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நம்ம விற்று நம்ம வந்து லாபத்தை பார்த்துக்கலாம் அதே மாதிரி கோழியும் வந்து நம்ம கோழி வந்து காட்டுலலாம் நம்ம வந்து கொஞ்சம் மேய மேய விட்டு நம்ம பார்த்துகிட்டோம் அப்படின்னா அது முட்டையும் நாம் வந்து விற்கலாம் இல்லை முட்டை வந்து அடை வச்சி நம்ம வந்து நிறையா குஞ்சு பொறித்து அதையும் ஓரளவுக்கு வளர்த்து அதையும் கூட நம்ம விற்று நம்ம காசு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறையா நாங்கள் வந்து சைடு தொழில்னு சொல்லைவில்ல மற்ற தொழில்கள் அதை சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழில் விவசாயத்தை வச்சி நம்ம பார்த்துகிட்டே மற்ற தொழில் என்ன கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆடு மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது அதுக்கப்புறம் இன்னும் அதிகபட்சம் நம்மளுக்கு டைம் இருக்கிறவங்க முடியுன்னு நினக்கிறவங்க வந்து இந்த காளான் வளர்ப்பு பண்ணுவாங்க இந்த வைக்கோற் புல்லல்லான் வச்சி அதுக்கான ஒட ஒரு ஒரு இடத்த தனியாக அதுக்கு அமைச்சி வைக்கோற் புல்லாக வச்சி அந்த காளான் விதைகளை வாங்கிட்டு வந்து அந்த அந்த விதைகளை அது அதை மெனக்கிட்டு ஒரு சைடில் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம வந்து விவசாயத்தை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பார்க்க தேவையில்லை அந்த பயிர் நம்ம நடுறம் போது களை வெட்டும் போது தண்ணி காட்டும் போது இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு வேலை இருக்கும் மற்ற டைமில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தொழில்கள்லாம் நம்ம பார்த்துக்லாம்